திருவண்ணாமலையில் கைவினைப்பொருள் வந்து நிறையா அதில் வந்து சில செய்வாங்க சிலை செய்யற ஆளுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சில வந்து இந்த பக்கம் வந் நிறையா செய்யறாங்க சில வந்து கல்லுல செய்வாங்க அந்த சிலையதான் வந்து நம்ம கருவறையில் போய் நம்ப வந்து கும்புடுறோம் அதில் திருவண்ணாமலையில் அது ஓரளவுக்கு அதிகமாக செய்யறாங்க கைவினைப்பொருட்களும் அது வந்து செஞ்சின்னு தான் இருக்கிறாங்க சின்ன சின்ன பொருள்கள் வந்து இந்த மரத்தில் இந்த மாதிரி இது எல்லாம் செஞ்சின்னு தான் இருக்கிறாங்க இன்னமும் வந்து அதெல்லாம் செஞ்சின்னு தான் இருக்கிறாங்க இன்னொரு தலைமுறை செஞ்சின்னு தான் இருக்கிறாங்க ஒரு தலைமுறைக்காக கொண்டு செல்லப்பட்டு அதையும் திருப்பியும் அது கலாச்சாரமாக கொஞ்சம் வரலாற்று இதுவாக மாறிக் கொண்டு வருகிறது அதனால் நம்ப வந்து அதையும் கொஞ்சம் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கல சிலைகளும் இந்த பக்கம் செய்யறாங்க வெண்கல சில அந்த சில இந்த சில பண்ணுவாங்க அதே மாதிரி திருவண்ணாமலையில் வந்து அதிக பூக்களும் வந்து உற்பத்தி செய்யறாங்க பூக்கள் வந்து அதிகமாக நம்ம திருவண்ணாமலை பக்கம் பூக்கும் ஏன்னா நிலங்கள் வந்து இங்கே அதிகமாக இருக்குது நிலங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பக்கம் நல்ல நிறையா பூக்கள் எல்லாம் பூக்குது அதனால் பூக்கள் வில வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மற்ற மாவட்டத்தை நம்ப பக்கத்தில் பெங்களூரு இருக்கிறதால இன்னும் கொஞ்சம் பூக்கள் வந்து அதிகமாக வரதுனால பூக்கள் இங்கேருந்து தான் நிறையா இடத்துக்கு போகுது இங்கேருந்து மாலையும் நிறையா இடத்துக்கு போகுது அதனால பூக்கள் விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதேமாதிரி நம்பளுடைய அண்ணாமலை கோயில் இருக்க கோபுரத்தில் உள்ள சிற்பங்கள் எல்லாம் வந்து சோழ மன்னர்களால் செ கட்டப்பட்டதுனால அந்த சிற்பங்கள் எல்லாம் பாத்தீங்க இன்ன வரைக்கு இன்ன எப்படி கட்டிருக்குறாங்க இன்னும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளும் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியாது அந்த மாதிரி கட்டிடக்கலை வந்து சூப்பராக பண்ணிக்கிறாங்க இன்ன வரைக்கும் நல்லா இருக்குது இன்னும் வருஷ கணக்கில் நல்லா இருக்கும் அந்த கட்டிடக்கலை கொண்டு வந்தனால இன்ன வரைக்கும் நம்ப யோசிச்சுன்னு தான் இருக்கிறோம் எப்படி கட்டி இருப்பாங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஏது பண்ணியிருப்பாங்கன்ட்டு அது இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கவும் முடியலை நம்மளால்